சமையலறையில் பாதி நேரம் முடிஞ்சுடும் அப்புறம் எங்கே நம்ம மற்றவங்க அதோடய பேசுறது அப்போயும் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி சமைத்து குளிப்பாட்டி அவங்களை அனுச்சி கொடுத்துட்டு ஒருத்தவங்ககிட்டே கொஞ்ச நேரம் எதனா ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் ஹாஃப்பனவர் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுவோம் கொஞ்சம் பேசுனால் ரிலாக்ஸ் ஆகும் எப்போ பார்த்தாலும் கிட்சனு பிள்ளைங்க மற்ற தொழில் இதையே இருந்துட்டால் அந்த மைண்ட் செட் அப்படியே இருக்குது அதனால் அடுத்தவங்க கொஞ்ச நேரம் மற்றவங்ககிட்ட பேசுனால் அந்த கொஞ்சம் ரிலேஷன் ரிலாக்ஸ் ஆகுது மைண்டு